திரைப்படம் அதாவது மூவீஸ்னாலே எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஃபுல்லா டிவி இதை மாதிரி தான் பார்த்துட்ருப்பேன் எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச மூவியெலாம் அப்போ உள்ளே மூவீஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது உள்ளே ரீசென்ட்டாக உள்ள மூவீஸ் எனக்கு பிடிக்கும் மீடியமாக உள்ளே மூவீஸ்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிடிச்ச ஆக்டர் வந்து விஜய் விஜய்ங்கிறனால எனக்கு விஜய் மூவீஸில்ந எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனா கில்லி கில்லியில் வந்து ஆக்ஷன் இருக்கும் காமெடி இருக்கும் லவ்வு இருக்கும் எல்லாமே இருக்கும் அதனால் எனக்கு அந்த கில்லி மூவிங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரகாஷ் ராஜ் வந்து அந்த சார் பிரகாஷ் ராஜ் சார் வந்து அதை ரொம்ப சூப்பராக ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு வில்லன் மாதிரியும் பண்ணியிருப்பாரு காமெடியன் மாரி பண்ணியிருப்பாரு ரொம்ப பிடிக்கும் ஆக்டர் விஜய் ஆக்ஷன் சூப்பராக பண்ணியிருப்பாரு அதுவும் இல்லாமல் அவர் கபடி விளாண்டவரு ப்ளே பண்ணி வின் பண்ணுவார் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் திரிஷா அந்த ஹீரோயின் சூப்பர் பேர்ரு அதனால் எனக்கு கில்லி மூவி ரொம்ப பிடிக்கும் அதில் எல்லா செண்டிமெண்ட்டும் இருக்கும் அடுத்து பிடிச்ச இது வந்துனா திருப்பாச்சி திருப்பாச்சியில் அண்ணன் தங்கச்சி செண்டிமெண்ட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தங்கச்சிக்காக அந்த சென்னையில் உள்ள அந்த ஊரில் உள்ள எல்லா ரவுடியும் வந்து அண்ணன் அதாவது விஜய் வந்து கொல்லுவாங்கள் அந்த சீன் அதுதான் வந்து ரொம்ப பிடிக்கும் அடுத்து ஃபேவரெட்டு ஹீரோயின் யாருனா நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே வந்து நடிப்பாங்க வாழ்க்கையில் பல தடைகளை வந்து அவங்க கடந்து இப்போ வந்து நம்ம முன்னியில் ஒரு லேடி சூப்பர் ஸ்டாராக நிற்கிறாங்க அதனால் நயன்தாரா மூவி எல்லாமே பிடிக்கும் அப்போ உள்ளே சந்திரமுகிலேந்து இப்போ உள்ள காற்றுவாக்குல ரெண்டு காதல் வரையும் எல்லா மூவியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடுத்து இசை மியூசிக் நம்ம மைண்டு எவ்வளோ நம்ம அப்செட்டாக இருந்தாலும் நம்ம இந்த பாட்டு கேட்டால் நம்ம நம்மளையே மறந்து ஒரு உலகத்துக்கு போவோன்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு அதை பிடிச்ச பாடல்கள் எல்லாமே இளையராஜா சார் கம்போஸ் பண்ண சாங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போது உள்ளே சாங்க்லாம் தான் நான் ரொம்ப ரொம்ப விரும்பி விரும்பி கேட்பேன் நல்லா வந்து எல்லா பாடல்களுமே சரி நம்ம சோகமாக இருந்தாலும் சரி நம்மளை வந்து ஊக்குவிற்கிற மாதிரியும் இப்போ நம்ம குடும்ப பாசத்துலேந்து வெளியே இருந்தேன்னா எப்படி இருப்போம் அந்தமாதிரி வரையும் உண்மையான காதல் அப்படினா எப்படி இருக்கணும் அந்தமாதிரியும் அம்மா அப்பாக்கு எப்படி ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கணும் அந்தமாதிரினும் எல்லா சுச்சிவேஷனில் உள்ள சாங்கையும் வந்து அவங்க ரொம்பவே சூப்பராக வந்து போட்டுருப்பாங்க அதனால் எனக்கு இளையராஜா வந்து ரொம்ப பிடிக்கும் யார் நல்லா பாடுவான்னா எஸ்பிபி எஸ்பிபி அவங்கக்கூட ஒரு சாங்கில் பாடியிருப்பாங்கல்ல இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலருவேன்ங்கிற மாதிரி அவங்க வந்து இறந்தாலும் அவங்களோட பாடல்களை வந்து இன்னும் நம்ம வந்து கேட்டுகிட்டு தான் இருக்கோம்